நாங்கள் வசிக்கிற திருப்பூர் மாவட்டத்தில் வந்து மக்களுக்கு நிறையவே கடவுள் நம்பிக்கை இருக்குதுங்க அதுபோக அதனால் வந்து அவங்க பூஜைகள் பண்ணுறது எல்லாமே முறையாக பண்ணுவாங்க முக்கியமாக வந்து அவங்க சாணம் தெளிக்கிறது அப்புறோம் வாசலில் கோலம் போடுறது கோலத்தில் பூ வச்சு அலங்கரிக்குது இதெல்லாம் ரொம்ப விருப்பப்படுவாங்க திருமணமானவங்க பெண்கள் எல்லாருமே வந்து புனித நூல் அப்புறோம் நெற்றியில் குங்குமம் வச்சுருப்பாங்க சில விசேஷமான நாட்களில் கோயிலுக்கு சென்று குடும்பமாக போய் சாமி வழிபாடு அதெல்லாம் முறையாக அங்கே நடக்குதுங்க அதுபோக இங்கே விசேஷம்னு பார்த்தீங்கனா ஆடி அமாவாசை அந்த நாட்களில் கண்டிப்பாக அவங்க கோயிலில் போய் சாமி தரிசனம் செஞ்சுட்டு வருவாங்கங்க வந்தப்புறோம் நெற்றியில் குங்குமம் வைத்துகோ அது எல்லாமே கடைப்பிடிக்கிறாங்க அப்புறோம் விரதம் இருக்கறது வந்து சில க சஷ்டி விரதம் அதெல்லாம் முறையாகவே இங்கே உள்ள பெண்கள் அதிகமாக விரும்பி இந்த விரதங்கள் இருந்து சாமியை வழிபடறாங்க